ஹலோ ஹலோ சஞ்சய் ப்ரௌசிங் செண்ட்ருங்களா நான் வந்து காலேஜு படிக்கிறேன் ஜெராக்ஸ் போடணும் ஜெராக்ஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க ஒரு ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபா வாங்குறீங்களா எனக்கு வந்து ஒரு ஒ ஒரு புக் ஒரு புக்கே வந்து ஜெராக்ஸ் போடணும் அது நான் கொடுத்துட்டு ம் ம் ம் அதுக்கப்புறம் இ வருமானச்சான்றிதழ் அதில் வந்து பதிவு பதிவு பண்ணணும் ஆ அது வந்து நீங்கள் பண்ணி அது அது எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் அது வரும் அது ம் ம் ஆ ஆ ம் ம் ம் ஆ ஆ சார் ஆ ஆ சரிங்க சார் அதுக்கப்புறம் இதுக்கு ஆதார் கார்ட் வந்து லேமினேஷன் பண்ணணும் அது நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணிவிட்டு ப்ரிண்ட்அவுட்டெலாம் எடுத்து கொடுக்குறீங்களா உங்கள் கடையில் ஆ சரிங்க சார் அது லேமினேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் நீங்கள் லேமினேஷன் பண்ணி அது அப்படியே கொடுக்குறதுக்கு பத்து ரூபாய் ஆகுமா ஆ சரி அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டில் வந்து என்னோடைய பிறந்த தேதி வந்து மாற்றணும் அது அது வந்து அது மாற்றணும்னா என்னென்ன நான் எடுத்துன்னு வரணும் ஆ ஆ ம் ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் சரி ஓகே ஆ ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் இப்போ எத்தனை நாளுக்குள்ளே எத்தனை நாள்க்குள்ளே வரும்னு சொன்னிங்க நீங்கள் ஏழு நாளுக்குள்ள வருமா ஆ ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் நாளைக்கு இப்போது நாளைக்கு நான் வரும் போது நான் காலேஜ் படிக்கிறேன் நாளைக்கு நான் வரும் போது எடுத்துன்னு வரேன் ஆ எங்கிட்ட இரு இ ஆ நான் நாளைக்கு வரும் போது எல்லாமே எடுத்துன்னு வந்துடறேன் நீங்ள்க பண்ணிக்கொடுத்துடுங்க ஆ சரிங்க சார் ஆ சரி ஓகேங்க சரி வச்சிட்றேன் ஓகேங்க சார்